அண்ணே நமக்கு வந்துட்டு கல்யாணத்தன்னைக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு ஓ ரவா உப்புமா ச சமையல் வேணும்ண்ணே அது அது நல்ல மண்டபம் வேணும்ணே நல்ல மண்டபம் வேணும் மதியானம் சாப்பாடு வந்துட்டு ஒரு ஒயிட் ரைஸு ரசம் பிரியாணிண்ணே பிள்ளைகள்லாம் காசு எவ்வளோண்ணே வேணும் உங்களுக்கு

ஆ அப்போன்னா வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட்லாம் ரெடி பண்ணிக் கொடுத்துட்றேண்ணே

ஆமாண்ணே நான் வந்துட்டு முன்கூட்டியே பேமெண்ட்லாம் போட்டுர்றேண்ணே உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ந நல்ல மண்டபம் நல்ல டாய்லெட்லாம் நல்லா நீட்டா இருக்கணும் நம்ம வந்துட்டு காலையில் எல்லாம் வருவாங்க காபி டீ பால் இந்த மாதிரிலாம் போட்டுக் கொடுண்ணே நீங்கள் இது சின்னப் பிள்ளைகளெலாம் கல்யாணத்தன்னைக்கு வருவாங்க ஆ சரிண்ணே ஆ அவுத் ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே நம்மளு நம்ம வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நைட்டு நைட்டு ஆகிறக்குள்ள வந்துட்டு டேபிள் சேர் எல்லாம் நீங்களே போட்டுருங்க நம்ம நம்ம நம்ம வந்துட்டு காலையில் வந்துட்டு வந்தோன்னே எல்லாம் எல்லாம் பேசிட்டு எல்லாம் வந்துட்டு கல்யாணம் மண்டபம் மாதிரி தாண்ணே இருக்கணும் ஆ நீங்கள் வந்து நல்ல மண்டபம் எல்லாம் பிடிச்சி வெச்சுருங்க நமக்கு முக்கியமானது வந்து சாப்பாடு வந்துட்டு தரமாக இருக்கணும்ண்ணே எப்படியும் குறஞ்சது ஒரு ஐயாயிரம் பேருனாச்சும் வருவாங்கண்ணே ஆ சரிண்ணே ஆ நமக்கு வந்துட்டு சா பிள்ளைகள் வந்து தான் எ எல்லாம் கரெட்டாக இருக்கணும்ண்ணே தலை வாழை மட்டும் இல மட்டும் தாண்ணே போடணும் நமக்கு வந்துட்டு அதுதான் பாரம்பரியம் ஆ சரி ஆனால் நமக்கு வந்துட்டு முக்கியம் ஆ சொல்லு ஆமாண்ணே ஆ அது அதுக்கு வந்து த பிள்ளையளுக்கு வந்து செக்யூரிட்டி வேணும்ண்ணே செக்யூரிட்டி வேணும் பிள்ளையளு வந்துட்டு ஐஸ்கிரீமு அதுன்னு அதெல்லாம் எல்லாமே உள்ளையே வெச்சுக்கங்கண்ணே ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே

ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே நான் அப்புறோம் வந்துட்டு சேரு டேபிளு எல்லாம் கரெட்டாக நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இத்தனைப் பேர் வர்றாங்கன்னா அத்தனைப் பேற்றுக்கு சேரலாம் கரெக்டாக பூ மாலை போட்டு அதுக்கேற்ற மாதிரி வெச்சுருணும்ண்ணே அடுத்த தடவை நம்ம நம்ம வந்துட்டு உங்கள்கிட்ட வர்ற மாதிரி பார்த்துக்குங்க ஆ சரிண்ணே ஆ ஓகேண்ணே ஆ சரிண்ணே நம்ம வந்துட்டு வ வர்ற நல்ல நாளாக பார்த்து நாங்கள் வருவோம்ண்ணே மண்டபத்தை புக்கிங் பண் மண்டபம் புக்கிங் பண்ணி ட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேஷ் கொடுத்துருவேன் இவ்வளோ தான் பணம் அப்புடின்ட்டு உங்கள் நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக ஒரு இது போட்டுக் கொடுப்பீங்க ஏன்கிட்ட அந் அந்தளவுக்கு நான் வந்துட்டு உங்கள்ட்ட பா பேமெண்ட்டு கொடுத்துருவேன் அது வந்துட்டு நம்ம நாங்கள் வந்துட்டு கல்யாணத்தன்னைக்கு முகூர்த்த கால் ஊன்றோம்ல அதோடய நின்றுக்குவோம் அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க கேஷ் வேணும்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் வேணும்னா சொல்லுங்க அனுச்சி விட்றோம் ஆனால் நமக்கு வந்து நீட்டாக இருக்கணும் தரமாக இருக்கணும் அடுத்து வந்து உங்கள பார்க்கற மாதிரி இருக்கணும் ஆ சரிண்ணே நமக்கு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு மாப்பிளையும் பொண்ணும் போகிறதுக்கு வந்துட்டு காரு வேணும்ண்ணே நல்ல காரு அதுக்கு வந்துட்டு டெக்கரேஷன் ப அது அதுக்கும் தனியாக காசு கொடுத்துட்றேன் நான் ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே நம்ம வந்துட்டு அடுத்து உங்கள்கிட்ட வர்ற மாதிரி பார்த்துக்குங்க ஆ ஆ ஓகேண்ணே நான் வந்துட்டு சொல்கிறேன் அடுத்து வந்துட்டு நான் ஒரு நல்ல நாளாக சொல்கிறப்ப நீங்கள் வந்துட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருங்க நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்றேன் நமக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு மெயின்ணே காலையில் மதியம் நைட்டு ஏ ஆ சரி ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே உங்களுக்கு வந்துட்டு அடுத்து உங்களை கூப்பிட்ணும்ண்ணே அந்த மாதிரி நீங்கள் சிறப்பா பண்ணீங்கன்னா நமக்கு நம்ம வ நம்ம பையலுக்கள்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாக் கூடும் உங்க உங்களுக்கு வந்துட்டு அங்கே உங்கள் இது நம்பரைக் கொடுத்தா அவங்க வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்கண்ணே நீங்கள் பண்ணுறதப் பொறுத்து ஆ சொல்லுண்ணே ஆமாண்ணே ஆ சரிண்ணே ஆ அது மாதிரி வந்துட்டு க உள்ள உள்ள வர்றப்ப வந்துட்டு பேண்டுல்லாம் வைப்போம்ண்ணே அதுக்கு நீங்கள் வந்து ஆள் கூப்பிட்டு வந்துக்குங்க நமக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாமே ஆ சரி அவ்வளோ தாண்ணே நீங்கள் வந்துட்டு நான் பந்தக்கால் ஊன்றதோடய நான் நின்றுக்குவேண்ணே அதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆ சரிண்ணே நான் இன்னும் இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆ ஓகேண்ணே தேங்க்ஸுண்ணே ஆ ஆ சரிண்ணே